குடும்பம் பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள் நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் நல்ல மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் சில துரோகங்களும் பகையாளிகளும் இருக்க கூடிய இந்த நேரத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை அது போன்ற ஒரு கால கட்டத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் இருந்தாலும் அத்தனை துரோகங்களையும் மீறியும் நாங்கள் சற்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்